ஆடு மாடுகளுடைய எண்ணிக்கையை எப்படி அதிகப்படுத்தணுன்னால் அதுக்கான சூழல நம்ம உருவாக்கணும் அதுக்கான ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டை நம்ம வைக்கணும் கொஞ்சம் அதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றாமல் பார்த்துக்கணும் அண்டு ஃபுட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பெரும்பாலும் இந்த டவுன் சைடில்க்கூட பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்து சைடில்க்கூட நான் மாடுகள் ஆடுகளுக்கெல்லாம் நல்லா சத்தமான பொருட்களெல்லாம் போடுவோம் சாப்பாடெல்லாம் ஆனால் இந்த டவுன் சைட்லெல்லாம் போனப்போ எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கள் மாடு வைச்சுருந்தாங்க ஆனால் அவங்க பார்த்தா வீட்டில் சமைக்கிற சாப்பாடை தான் மாட்டுக்கு அப்படியே தண்ணியில் கலந்து கொடுக்குறாங்க இது பற்றாதுன்னு சுற்றி இருக்கிறவங்க மிஞ்சின சாப்பாட்டெல்லாம் மாடுக்கு வந்து தர்றாங்க அவங்க அரிசி கழுவுன தண்ணி பருப்பு கழுவுன தண்ணி லெமன் சாதம் புளி சாதம் அதெல்லாம் தண்ணியில் போட்டு ஊற வைச்சு பழைய சோறாகவே மாட்டுக்கு போட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் பெரும்பாலும் கிராமத்தில் இப்படி நாங்கள் போட மாட்டோம் அதுக்குனு தவிடு வாங்குவோம் புண்ணாக்கு வாங்குவோம் பருத்தி விதை வாங்கிப் போடுவோம் பருத்தி விதை வாங்கி மாடுகளுக்கு போடுவோம் அவ்வளோ ஆரோக்கியமாக மாடுகளை பார்த்துப்போம் தெருக்களில் திரிகிறத வந்து நான் குறை சொல்ல முடியாது எம்ம மாடுங்களும் ஃப்ரீயாக தான் இருக்கும் கிராமத்தில் நாங்கள் கொஞ்ச நேரம் மேய விடுவோம் அதுமாதிரி அவங்களும் டவுனில் மேய விட்றாங்க அது இங்கே டவுனுனால் கொஞ்சம் ட்ராஃபிக் அது இதுன்னு இருக்கனால் உங்களுக்கு அப்படி வித்தியாசமாக தெரியுது அது ஒன்றும் பண்ண முடியாது கால்நடைகளெல்லாம் இப்போ பெருக்கிறதப் பற்றி ஒன்றும் பிரச்சின இல்லை நாங்களாம் டாக்டரை கூப்பிட்டு அவர் வந்து ஊசி போட்டால் அடுத்த மாட்டுக்கு சினை வந்துடும் அப்படியே அது போயிடும் மா பெருக்கிடுவோம் ஆனால் அதை சத்தாக பார்த்துக்கணும் ஒழுங்கா பார்த்துக்கணும் த வீட்டில் ஒரு பிள்ளையாக பார்த்தா மட்டும் தான் அது வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வளரும் அடுத்து அடுத்து நமக்கு வந்து நம்மக் கூட நமக்குத் தேவையானதெல்லாம் தரும் பால் அதெல்லாம் நமக் நமக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுக்கு நம் அதுக்கு நம்ம தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்தா அது நம்மளை பார்த்துக்கும் அவ்வளோ தான்